சொல்லுங்கள்

ஐடி கார்ட் கொடுத்தே ஒன் வீக் தானேப்பா ஆகுது எந்த இயர் நீங்கள் எந்த இயர் சொன்னிங்கள் ஓகே உங்கள் கிளாஸ் டீச்சர் நேமு ஓகே ஓகே ஓகே உங்களோட ஐடி நம்பர் சொல்லுங்கள் ஓகே ஓகே நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு ஆஃபீஸ்ல ஒரு ஃபார்ம் ஒன்று கொடுப்பாங்க அந்த ஃபார்ம் வாங்கிக்கோங்கள் ஃபார்ம் வாங்கிட்டு அதில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் வந்து பேஸ்ட் பண்ணுங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு அந்த ஃபார்மை வந்து டிடி டிப்பார்ட்மெண்ட்ல கொடுங்க கொடுத்ததுக்கப்றோம் இந்த ஃபார்ம் கொடுத்துட்டு அதுக்கூட அலைட் வந்து உங்களோட ஆதார் கார்ட் நம்பரும் நம்ம ஐடி கார்ட்ல போடுறோம் அதனால உங்களோட ஆதார் கார்ட் ஜெராக்ஸ் ஒரு ஷீட் ஒன்று கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மெயில் ஐடி வந்து உங்கள் மேம்கிட்ட கிளாஸ் மேம்கிட்ட கேட்டுட்டு அந்த மெயில் ஐடி வந்து அதில் வந்து உங்களோட இஷ்யூஸ் ப்ளஸ் இப்போ நீங்கள் இந்தமாதிரி தொலைச்சிட்டீங்கள் அதனால எனக்கு வேணும் அப்படிங்கிறமாரி ஒரு லெட்ரு ஒன்று கொடுத்துருங்க ஆ ஆமாம் காலேஜ் மெயில் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனால் அந்த மெயில்லே கொடுத்துருங்க இல்லை தெரியலனா உங்கள் மேம் உங்கள் கிளாஸ் டீச்சர் அவங்ககிட்ட கேட்டுட்டு நீங்கள் அதை அந்த மெயில்க்கு சென்ட் பண்ணுங்கள் சென்ட் பண்ணிங்கன்னாள் வித்தின் டூ டு த்ரீ டேஸ் உங்களோடைய ஐடி கார்ட் வந்து உங்களுக்கு திரும்ப டூப்ளிகேட் டி கார்ட் தருவாங்கள் திரும்ப மிஸ் பண்ணாதிங்கள் ஃபைன் ப்ளஸ் ஃபைன் பே பண்ணும் த்ரீ ஹண்ட்ரட் ருப் த்ரீ ஹண்ட்ரட் ருப்பீஸ் ஃபைன் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்கள் ஆ ஃபார்ம் வாங்கிட்டு அந்த செலானும் அதுக்கூட அட்டாச் பண்ணும் பே பண்ணிட்டு தான் நீங்கள் இதை போடணும்

ஆமாம் பண்ணிட்டு நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் ஓகேவா